இந்தியன் ஊ ஊடகங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டிருக்காங்க மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஒ உலகத்துல நடக்கிற எல்லாம் விஷயங்களும் எந்த மூலையில் நடக்கிறது விஷயங்களையும் இந்தியன் ஊடகங்களெலாம் வந்து இந்திய மக்களுக்கு கொண்டு வராங்க அது நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறப்ப கா இப்போ காஸாவில் நடக்கிற அந்த அட் அட்டாக்காக இருக்கலாம் இல்லை எங்கேயோ யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன மு மு உலகத்தோட மூலை மூலையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் அது எல்லாத்தையுமே உலகத்துக்கு கொண்டு வர்றது இந்தியன் ஊடகங்கள் தான் இந்தியன் இந்தியன் ஊடகங்கள் அப்படின்றத நான் வந்து மக்களுக்கு நியூஸ் கொண்டு வர வர ஒரு துறையாக மட்டும் பார்க்காம அது மக்களோடய நா நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களாக வந்து நான் பார்க்குறேன் அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல் சொல்லணும்ன்னா த த தமிழ் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து ஹிந்தி நியூஸ் சேனல் எல்லாம் லாங்குவேஜ் நியூஸ் சேனல்ஸும் நம்ம வந்து சொல்லலாம் எக்ஸ்பெஷலி தா நம்ம நம்ம இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்தியா டுடே இந்த மாதிரிலாம் சில நியூ நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்திருக்காங்க அந்த நியூ நியூஸ் சேனல் இந்த மாதிரி இந்தியாவில் மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்காங்க அந்த நி அந்த நியூஸ் சேனல் அவங்க வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் எப்படி பண்ணுறாங்க கம்யூனிகேஷன் பெட்வீன் த அதர் அதர் பீப்புள்ஸ் அண்டு தே ஆர் அவங்க அவங்க மக்களுக்கு அந்த நியூஸ் எப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்பீக்கிங் லெவல் அப்படின்றத நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்ல விஷயங்கள் நம்ம அது மாறலாம் நம்மளோடய மொ நம்மளோடய மொ மொழித் திறன் அன்று மொ மொழி உச்சரிப்பு அந்த மொழியைப் பற்றிய நம்மளுடைய அனுபவம் இது மு மு மூணையும் நம்ம ஒத்துப் போகிறதுக்கான விஷயங்களாவும் நாம் வந்து நியூஸ் சேனல்ஸை பார்க்கலாம் அண்டு என்னுடைய பர்சனல் கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸில் எல் எல்லாம் துறைலேயுமே நல்லது கெட்டது இருக்கற மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லேயும் நல்லது கெட்டது இருக்குது ஒரு நாள் ஒரு மிகப் பெரிய விஷயம் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்ருக்கு அப்படின்னா இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் இ இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் அதை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் பேசுகிறாங்க அதுக்கு அப்பறம் அவர்களோட திசை அப்படின்றது வேறு ஒரு பக்கம் மாறி போயிடுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் சொல்லணுன்னால் இப்போ இப்போ காஸா அட்டாக் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது அது இன்னும் நிற்கல டெய்லி பேஸில் நடந்துகிட்டு தான் இருக்குது க க ஆனால் கனடாவில் வந்து சி சி சீக்கியர்கள் சில தி சீக்கிய தீவிரவாதிகள் சில பேர் இருக்காங்க அவர்களுக்கும் கனடா அரசாங்கத்துக்கும் உ உண்டான சில பிரச்சினைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதை ஆ ஆரம்பத்தில் நடந்தக் காலக்கட்டத்தில் தான் அதை ரொம்ப பெருசாக பேசினாங்களே தவிர இப்போ அது ஏதோ ஒரு பேஜ்ஜில் ஒரு ஓரமாக போடுறதுக்கு குட்டி நியூஸ் மாதிரி தான் அவ் அவங்க அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதோடு அவர்களுக்கு இங்கே பல விஷயங்கள் முக்கியமாக போயிருச்சு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க அவன் உதாரணத்துக்கு நம்ம ஐபிஎல் சொல்லலாம் ஐ ஐபிஎல் சீசன் வந்திருக்கப்ப எல்லாம் நியூஸ் சேனலும் ஐபிஎல் அடுத்து வேர்ல்டு கப் வருது ஒரு ஸ்போர்ட்ஸில் இது பண்ணிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் முக்கியம் தான் ஸ்போர்ட்ஸ் வேணாம்னு நான் சொல்லலை ஆனால் ஸ்போர்ட்ஸை விட உலகத்துல முக்கியமான விஷயங்கள் வேறு எவ்வளவோ இருக்குது நான் நா நார்த் ஈஸ்ட்டில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு ஆனால் அந்த கொடூர சம்பவம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு அப்பறம் தான் அது வெளியேவே வந்துச்சு இப்போ இருக்கற கவர்மெண்ட்னால் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லை அந்த ஒரு விஷயம் எதனால் வெளியே வரலை அப்படின்றதுக்கான மு முழுக் காரணம் எனக்கும் தெரியலை ஆனால் பணம் கொடுக்குற முதலாளிகள் பக்கம் நியூஸ் சேனல்ஸ் இருக்கக்கூடாது மக்களுக்கு உண்மையை கொண்டு வர இடமா மட்டும் தான் நியூஸ் சேனல்ஸ் அப்படின்றது வந்து இருக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து